தருமபுரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டாக்கா கல்வியிலயாகட்டும் வேலைவாய்ப்பிலயாகட்டும் எல்லா விதத்துலேயும் பெண்கள் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்க ஆனால் ஆண்கள் வந்து அந்த பாகுபாடு பார்த்து அந்த பெண்கள் வந்து முன்னுக்கு வரக்கூடாது முன்னே வரக்கூடாதுன்ட்டுன்னு அவங்கள வந்து அடக்கி ஆளுறாங்க அந்த அடக்கு முறை தான் வந்து ஒரு சில பெண்கள் வந்து நல்ல திறமையானவங்களாக இருந்தாலும் அவங்கனால வந்து எதையும் சாதிக்க முடியுறது இல்லை ரெண்டாவது குடும்பங்களுடைய சூழ்நிலை குடும்பத்துனுடைய சூழ்நிலைன்னு எடுத்துக்கிட்டாக்கா அவங்கனால வந்து ப பெண்ணுங்களை ஒரு பொம்பள பொட்ட பிள்ளைங்கள படிக்க மேற்கொண்டு படிக்க வைக்கிறதோ உயர்கல்விக்கு அனுப்புகிறதோ இல்லை பணம் கட்டி வேலை வாங்கிறதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாதனால் முடியாததுனால குடும்பத்துங்களுடைய ஆதரவு இல்லாமையும் ஒரு சில பெண்கள் வந்து முடங்கி போகிறாங்க அதேப்போல் ஹையர் எஜிகேஷன் போகும் போது பெண்களுக்கு பசங்கக்கிட்டேயோ டீச்சர்ஸுங்கிட்டேயோ நிறைய வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்து இது வந்து தமிழ்நாட்லேயே நிறைய நடந்துருக்கு பொண்ணுங்க வந்து உயிரைக்கூட மாயிச்சுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணுன்னா எல்லோருமே வந்து நம்ம குடும்பத்து பொண்ணுங்கன்ற நினைப்புல இருந்தாங்கன்னாவே அந்த சம்பவங்கள் வந்து அசம்பாவிதங்கள் வந்து நடக்காமல் இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு இந்த மாதிரியான துன்புறுத்தல்களும் ஒரு காரணம் இந்த சவால்களயெல்லாம் மீறி மன தைரியத்தோடய மன உளைச்சல் இல்லாமல் எது வந்தாலும் சாதிக்கலான்னு சொல்லிகிட்டு சாதிக்கின்ற பெண்கள் வந்து மிக குறைவானவங்களாவே இருக்காங்க எல்லா பெண்களுக்கும் அது வந்து அந்த சாதனை வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் எல்லா பெண்களுடைய அபிப்பிராயமும் கூட